ஐயயோ இப்போ அப்போலாம் பார்த்திங்கனா வந்து எதுனா ஒரு பொருள் வாங்குணுன்னாக்கூட இங்கே கிராமத்தில் வந்து அவ்வளோவா கிடைக்காது எதுவுமே இப்போ எதுனா சோப்பு வாங்கணும் ஷாம்பு வாங்குணுன்னாக்கூட எதுனா பக்கத்துக்கு ஊருக்கு எதுனா போகிறது மாரி இருக்கும் இப்போ எங்கள் ஊர்லையும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நகர்புறத்துலனா நமக்கு எந்த எந்த பொருள் வேணுமோ சூப்பர் மார்க்கெட் அந்த மாரி எதுனா வெச்சிருப்பாங்க அதனால நம்ம எது தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் சோப்பு ஷி ஷாம்பு இது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம் இப்போ வந்து கிராமத்துலேயும் இப்போ வந்து கிடைக்கிது அந்த இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலியும் கிடைக்கிது இப்போ வந்து கிராமத்திலக்கூட சூப்பர் மார்க்கெட் கிராமத்தில் இல்லை எல்லாம் இடத்துலையும் வந்துடுச்சு இப்போ இப்போ கிராமத்தில் சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னாக்கூட பொட்டிக்கடை மாரி எதுனா இருக்குது பொட்டிக்கடைலியும் இப்போ வந்து சோ ஜூஸ் வாங்கணுமா ஜூஸு ஐட்டம் இந்த மாரி மோர் பால் பாக்கெட்டு எதுவாக இருந்தாலும் சரி இங்கேயே கிடைக்கிது நம்ம அண்ணாச்சிக் கடை பொட்டிக்கடை இந்த மாரி பக்கத்து தெரு இருக்கும் அங்கேயேக்கூட வாங்கிக்கலாம் அப்போது வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து அப்போலாம் என்ன பண்ணுவாங்க இது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்து எ ஷிஃப்ட்டாகி போய்டுவாங்க ஏன்னா இங்கே எந்த பொருளும் இல்லை எந்த வசதியும் இல்லை அதனால் சொல்லிட்டு ஷிஃப்ட்டாகி போகிறாங்க இல்லாம ஒரு சில காரணங்கள் இருக்குது ஆனால் இப்போ வந்து கடைகளுக்கு பிரச்சனை இல்லை அதே மாரி ஹாஸ்பிட்டல் இது மாரி வரும் போது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது அதனால சிட்டி சைடில் போனீங்கனா நம்ம ஹாஸ்பிட்டல் வசதி நல்லாயிருக்கும் மருத்துவம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால மக்கள் வந்து இங்கே இருக்கிறத விட சிட்டியில் இருக்கிறதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க